குட் ஆஃப்டர்நூன் சார் உங்களோடு அட்வடைஸ்மெண்ட் ஆட் வந்துட்டு நாங்கள் பார்த்தோம் அதில் வந்துட்டு ஆடிஷன்க்காக வந்து கால் பண்ணிணேன் ஆ ஓகே சார் நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சப்போட்டிங் கேரக்ட்டரா வந்துவிட்டு சீரிஸ் பண்ணியிருக்கேன் உங்களோடய அட்வடைஸ்மெண்ட் வந்து பார்த்தேன் அது பிடிச்சிருந்ததுனால தான் சொல்லிட்டு கால் பண்ணிணேன் ஆ ஓகே சார் அதோடு ஸ்டோரி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ஷார்ட்டா ஆ ஓகே சார் இப்போ ஆஃபிஸ்க்கு வந்துட்டு எப்போ சார் வரணும் இந்த வீக் எண்ட் வந்துவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வீக் அது மாதிரினா நீங்கள் டேட் வந்துவிட்டு அனௌன்ஸ் பண்ணல அட்வடைஸ்மெண்ட்டில் அதனால் சொல்லிட்டு கேட்குறேன் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் உங்களோடு ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குது

ஓகே சார் ஓகே சார் இந்த வீக் வந்துவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் மேனேஜர்க்கிட்டையும் அப்புறம் காஸ்ட்யூம் மேம்கிட்டையும் கேட்டுகிட்டு சொல்கிறேன் சார் ஆ ஓகே சார் வேறு அனதர் ஏதாவது டவுட்னால் வந்துவிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுமா சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்